போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் நிறைய உயிர் இழப்புகள் ஏற்பட்டது ஆனால் வந்து நூற்றியெட்டு ஆம்புலன்ஸ் வசதி வந்ததுக்கு அப்புறம் வந்து உயிர் இழப்புகள் குறஞ்சி இருக்கு அதில் வந்து மக்கள் வந்து முதலுதவி செஞ்சு மருத்துவமனையில அனுமதித்து அவளுங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து அவங்கள உயிரை வந்து ப பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு தேவையான வசதிகளும் செஞ்சு தராங்க அதுக்கு அப்புறம் வந்து பேரிடர் காலங்கள் மழை காலங்கள் அந்த மாரி காலங்களில் வந்து மக்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் வந்து அளிக்கிறாங்க மக்கள் வந்து தாழ்வான இடத்துல இருக்குறவங்க நிறைய பேர் வந்து கூர வீட்டுலலாம் இருப்பாங்க அந்த மாரி இருக்குறவங்கள்கிட்ட வந்து புயல் காலத்துலயும் மழை காலத்துலயும் அவங்களுக்கு நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்படும் அதுலருந்து அவங்கள வந்து பாதுகாக்குறதுக்காக பள்ளி அதுக்கு அப்புறம் வந்து சமுதாய கூடங்கள் அதுக்கு அப்பறம் வந்து திருமண மண்டபங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தருவாங்க என்னென்னனா அவனுங்களுக்கு தேவையான உணவுகள் உடைகள் அந்த மாரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யிறாங்க அதுக்கு அப்புறம் வந்து கொரோனா பேரிடர் காலங்களில் நிறைய பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுது அதை சரி செய்யிறதுக்காக அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பொருள் உதவியாகவும் பண உதவிகளும் நிறைய செஞ்சாங்க அது மூலியமாக வந்து அவங்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து மக்கள் வந்து பூர்த்தி செஞ்சிக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து கல்வில வந்து பின்னடஞ்சு இருந்தாங்க அந்த பின்னடைவை வந்து சரி செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அரசு கொண்டு வந்து குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கல்வி கற்றல் இடைவெளி சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இல்லம் தேடி கல்வி வந்து ஒரு உதவியாக இருந்துச்சு இதில் அரசு திட்டங்கள் வந்து மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடச்சிது